இப்போது இந்தியாவை பார்துக்கிட்டீங்ன்னா வட இந்தியா தென் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் பிரிக்கிற தீர்க்க அச்சு கோடுன்னு எது சொல்வாங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க இந்த தீர்க்க கோடு தான் வந்து வடஇந்தியாவையும் தென் இந்தியாவும் பிரிக்குது பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள காலநிலை மாற்றமும் கலாச்சாரமும் இங்கே உள்ள காலநிலை மாற்றம் கலாச்சாரம் மொழி உணவு உடை அப்புறோம் அரசியல் கல்வி அறிவு எல்லாமே வந்து மாறுபடுது ஏன்னால் வந்து இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தென் இந்தியாவை வந்து திராவிட இனம்னு சொல்லுவாங்க வடஇந்தியா வந்து ஆரிய இனம்னு சொல்லுவாங்க இப்போ திராவிட இனம்னா வந்து கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஒடிசா இதெல்லாம் வந்து திராவிட இன மக்கள்னு சொல்லுவாங்க அது வந்து குஜராத் ராஜஸ்தான் மஹாராஷ்டிரா இது உத்திரபிரதேஷ் இதெல்லாம் வந்து ஆரிய இனம்னு சொல்லுவாங்க இப்போது வந்து அங்கே உள்ள கலாச்சாரமும் இங்கே உள்ள கலாச்சாரமும் வேறு வேறு பார்த்துக்கிட்டிங்ன்னா வந்து இங்கே அங்கே உள்ள ம மன்னர்கள் ஆட்சி புரிஞ்ச நிலைமை வேறு இங்கே உள்ள அரச மன்னர்கள் ஆட்சி புரிஞ்ச நிலைமை வந்து வேறு மொழின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவிலையே வந்து ஏழு மனித இனங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மொழிகள்ன்னு பார்த்துக்கிட்டிங்ன்னா வந்து பன்னெண்டு மொழிகளை வந்து இந்திய அரசு வந்து அங்கீகாரம் வச்சு அப்போ அங்கீகாரம் கொடுத்திருக்குது புரியுதுங்களா இப்போது வந்து உணவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம அரிசி நெல் இது சாப்பிடுவோம் அங்கே பார்த்துக்கிட்டிங்ன்னா கோதுமை கரும்பு இது வந்து உணவாக வந்து எடுத்துப்பாங்க உடைன்னு பார்த்துக்கிட்டிங்ன்னா அங்கே பைஜாமாலாம் கட்டுவாங்க இங்கே தென்னிந்தியாவில் வந்து வேஷ்டி சட்டைகள் கட்டுவாங்க வானிலைன்னு பார்த்துக்கிட்டிங்ன்னா அங்கே மழை பொழியறது வந்து வடமேற்கு தென் காற்றில் வந்து அதிகமாக மழை பொழிவு கொடுக்கும் இதே வந்து தென் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்ன்னா வ வடகிழக்கு பருவ மழைகளை வந்து அதிகமாக மழைப்பொழிவை கொடுக்கும் கல்வி அறிவில் பார்த்துக்கிட்டிங்ன்னா வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் ரொம்பவே மாற்றம் இருக்கு தென் இந்தியாவில் வந்து அதிக கல்வி அறிவு கொண்டுள்ளதா இருக்கு வடஇந்தியா வந்து இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது கம்மியாகவே இருக்குது ஏன்னால் அங்கே உள்ள சூழல்கள் வேறு இங்கே உள்ள சூழல்கள் வேறு அங்கே வந்து படிப்பறிவு கம்மி இங்கே படிப்பறிவு அதிகம் அதனாலேயே சொல்லிட்டு இந்த உத்திரபிரதேஷ் பீகார் போன்ற மாநிலத்தில் வந்து அதிகமாக புலம் பெரும் தொழிலாளர்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக படையெடுத்து வருவாங்க ஏன்னால் இங்கே வந்து உள்ள எப்படி சொல்லுறது வளங்கள் இப்போ ரிஸோர்சஸ்ன்னு சொல்லுவார்கள்ல நாட்டு வளங்கள் வந்து அதிகம் இப்போ வந்து தொழிற்சாலையாக இருக்கட்டும் இப்போ மலையாக இருக்கட்டும் மலையில் வந்து கனிம வளங்கள் வந்து எல்லாமே அதிகம் அங்கே அதனால் சொல்லிட்டு எல்லோருமே இங்கெ வருவாங்க வேலைக்கு இங்கே அங்கே ஒப்பிட்டு பார்க்கும் போது இங்கே வந்து இப்போ தனிமனித வருமானமும் அதிகம் அங்கே ரொம்பவே கம்மி தென் தென்னிந்தியா வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்கள் இப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாமே வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து அதிக வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்கு அதே தென் இந்தியான்னு பார்த்துக்கிட்டிங்ன்னா உபி பீகார்லாம் வந்து வளர்ச்சியே அடையலை காரணம் வந்து அங்கே படிப்பறிவெலாம் ரொம்பவே கம்மி அதிலயே பார்த்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு மாநிலம்னு வச்சுக்கோங்களன் இந்த அசாம் அப்புறோம் ஹிமா அச் இமாச்சலப்பிரதேஷ் திரிபுரா மேகாலயா மிசோராம் மணிப்பூர் இதெல்லாம் வந்து வடகிழக்கு மாநிலம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அதிகமாக வந்து டெரரிசம்லாம் நடக்கும் அதனாலயே சொல்லிட்டு வளங்கள் எல்லாமே சுரண்டப்பட்டு இப்போ கல்வி அறிவு அதெல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால டெரரிசம் அங்கே அதிகமாக இருக்குது இப்போ வந்து தென் இந்தியாவையும் வடஇந்தியாவும் ஒப்பிட்டு பார்க்கும் போது வடஇந்தியாவை விட தென் இந்தியா செழிப்பாகவே இருக்குத் அது இப்போ இப்போதான் செழிப்பு அடைஞ்சுருக்கு அதற்கு முன்னாடி வடஇந்தியா தான் ரொம்பவே செழிப்பாக இருந்திருக்கு இப்போ இந்த வேலை வாய்ப்பு படிப்பறிவு எழுத்தறிவுலாம் அதிகமானதினால தென்னிந்தியா வந்து அதிகமாவே வளர்ச்சி அடைஞ்சுருக்கு கலாச்சாரம் காலநிலை மாற்றமே ரொம்பவே வந்து சிறப்பாவும் இருக்குது